இந்திய அரசியல் அமைப்பு நம்ம தமிழ்நாட்டோட பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு பிரச்சனைகளை முக்கிய பங்கு வகிக்கிறது அதுலேயும் மத்திய அரசு தான் முக்கியமான பொறுப்பில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வகையில் தேசிய பாதுகாப்புச் சட்டம் கொண்டு வந்ததால் ராணுவத்தோடய உதவியோடு நம்ம நாட்டிலையும் பயங்கரவாதம் போன்ற பிரச்சினைகளை களை எடுக்க களை எடுக்கிறாங்க தீவிரவாதம் என்ற விஷயத்தையும் மத்திய அரசு மாநில அரசும் ஒன்றுப்பட்டு செயல்பட்டால் எல்லா பிரச்சினைகளும் கட்டுக்குள் வந்துவிடும்